எனக்கு ஒரு பத்து வயசுலேருந்தே எனக்கு காயின்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப எனக்கு இஷ்டம் ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சி காசு பத்து காசு அஞ்சு காசு ஐம்பது காசு ஒருரூபா ரெண்டுரூபா அஞ்சுரூபா பத்துரூபா காயின் முதகொண்டு எல்லாமே பழைய காயின் எல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்பவே இஸ்டம் பத்து வயசுலந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கூட நடுவில் டீமானிசேஷன் பண்ணாங்க அப்போ கூட ஐந்நூறுரூபா நோட்டு எல்லாமே அந்த நோட்டுகள்லாம் எல்லா வச்சிருக்காங்க இப்போவும் இரநூறுவா ரெண்டாயிரூபா தாள வந்து பேண்ட் பண்ணிருக்காங்க அது எல்லாமே எனக்கு இப்போ இந்த காயின் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எடுத்து நான் ஒரு பெட்டியில் பழைய காலத்து பெட்டியில பழைய காலத்து காயினெல்லாம் ஒன்று ஒன்னாக சேர்த்து வச்சிகிட்டு ரொம்ப வித்தியாச வித்யாசமான காயின் எல்லாமே சேர்த்து வச்சிகிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப